ஒரு சோபா வந்து சோ வாங்கிற போது இந்த ரெண்டு சேர் தனியாக தனியாக கொடுக்குறன்னாங்க அந்த மாதிரிலாம் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அதில் வந்து எக்ஸ்ட்டா அதுக்கு கவரு கிவரு எல்லாம் கொடுக்குறன்னு சொன்னாங்க அந்த கவரு ஒன்றும் கொடுக்குல அப்புறம் அந்த சோபாவினுடைய அடியில் வந்து ஒரு துணி கொடுத்துருந்தாங்க அது வந்து சீக்கிரமே இப்போ அது விட்டு போச்சு அது ஒவ் எல்லாமே அடி பாகத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டு விட்டு போச்சு அது ஒட்டினாலும் நிற்க மாட்டேங்குது அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தடுறாங்க மறுபடி